பெண்கள் விளையாட்டில் ஈடுபடுகிறார்களா உங்களுக்கு தெரிந்த எத்தனை பெண்கள் சில விளையாட்டுகளில் விளையாடுகிறார்கள் இந்தியாவின் பெண்களுக்கான விளையாட்டு வாய்ப்புகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பெண்கள் வந்துட்டு உஷா அவங்க வந்து ஓட்ட பந்தயத்தில் வந்துட்டு வின் பண்ணி இருக்காங்க அவங்க வந்துட்டு அதில் கலந்துகுட்டாங்க கலந்துகிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குனாங்க வாங்கிவிட்டு நம்ம நம்ம நாட்டுக்கே நம்ப இந்தியாவுக்கே ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சி நிறைய பெண்கள் அது இப்போ எப்படி சொல்கிறது அவங்க நிறைய பேருக்கு வெளியில தெரியாம இருக்காங்க இதில் வந்துட்டு வாய்ப்பு இருக்கிற பெண்கள் இப்போ வந்து விளையாட்டுனா பார்த்தீங்கனா கொக்கோ வாலிபால் த்ரோவ் பால் ஹேண்ட் பால் இந்த மாதிரி நிறைய விளையாட்டு இருக்கு அந்த விளையாட்டுல செஸ்ஸு கேரம் எல்லா எல்லா விளையாட்டுமே பெண்களுக்கும் சம உரிமை உண்டு அந்த பெண்கள அதில் வந்துட்டு விளையாண்டு ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கும்போது இந்த மாதிரி உஷா அவங்க மெடல் வாங்குனதுலாம் ரொம்பவே ரொம்ப மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அதனால் பெண்கள் வந்துட்டு ஈடுபடுகிறார்கள் நம்மளுக்கு உலகளவுல தெரிஞ்சவங்க ஒரு சில பேர் இருக்காங்க உஷா அவங்க வந்து ஓட்டப்பந்தயத்தில் ரொம்பவே மாபெரும் விளையாட்டு வீராங்கனையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இது வந்து அவசியமான ஒன்றுதான் பெண்கள் வந்து வெளையாட்டுல இருக்கணும் இருக்கிறது அவ்வளோ நல்லது